ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருவத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு